கண்டிப்பாக தமிழ்நாட்டில கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்குறது எவ்வளோ நல்லா பண்ணுவாங்க அப்படிங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்கள் தமிழ்நாட்டில நாங்கள் எல்லாம் நல்ல நாள் பெரிய நாளுக்கும் சிறப்பாக எல்லா பண்டிகையையும் சேர்ந்து ஒன்றாதான் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கோம் எங்கள் கலாச்சாரப்படி காலையில் எண்ணெ தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து நைட் விளக்கெண்ண ஏற்றி விளக்கு வீட்டில ஏத்துகிறதுதான் எங்கள் வழக்கம் நாங்கள் வந்த விருந்தாளிங்களை முகம் சுளிக்காமல் அனுப்பணும் அப்படிங்கறத்துக்காக அவங்களையெல்லாம் வரவைத்து இலைய போட்டு இட்லி சாதம் சாம்பார் வடை அப்பளம் பாயாசனு வகைவகையா செஞ்சு வைத்து அவங்களையும் அனுப்பி வச்சிட்டு எல்லா நல்ல நாள் பெரிய நாளுக்கும் சிறப்பாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடிகிட்டு வந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி என்ன பண்டிகை வந்தாலும் ஆண்கள் புது வேட்டி சட்டையும் பெண்கள் புடவையும் அணிந்து சிறப்பாக கொண்டாடிகிட்டு வந்துகிட்ருக்கோம் இது எங்களோடய வழக்கமாக இருக்குது இதுதான் எங்கள் கலாச்சாரம்